ஹலோ கார் டிரைவருங்களா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கிறேன் பார்த்திங்களா நான் இப்போ வந்துவிட்டு தான் இருக்கேனுங்க ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தேன் காணோம் நீங்கள் முன்னாடி வந்து ஒரு வெள்ளை காரு அந்த காருங்களா அப்படிங்களா சரி அப்படியே வாங்க ஒரு அரை கிலோமீட்டர் பக்கம் வாங்க நான் அப்படியே மெயின் ரோட்டில் முன்னாடி முன்னாடியே நின்னுட்டுருக்கிறேன் வாங்க வந்துட்டிங்களா சரி வாங்க வாங்க அப்படியே அது ஓரமாக வாங்க